தமிழ்நாட்டுக் கோவில் அங்கே இருக்க பன்மையான சமுதாயத்துக்கு இப்போ வந்து சான்றாக விளங்குது அந்த காலத்திலலாம் பார்த்திங்கனா கோவில் வந்து ரொம்ப பராமரிக்கப்படாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்திங்கனா கோவில் வந்து நல்லா பராமரிக்கப்பட்டு அந்தந்த கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் எடுத்து அந்தக் கோவிலை வந்து சிறப்பித்திருக்கிறாங்க உதாரணத்துக்கு திருப்பதி கோவிலை எடுத்தீங்கன்னா அது மலை மேல் இருக்கு ஏழு மலை தாண்டி இருக்கு அந்த கோவிலில் வந்து அவ்வளோ ப்ரதிஷ்டியான தலங்கள் இருக்கு பெருமாளுக்கு உகந்ததலாம் இருக்கு அங்கே போனால் இயற்கை வளங்களை சுற்றி பாக்கிறதும் சாமி கும்புடுறதுக்கும் அங்கே இருக்க கலைகள் ஆர்கிடெக்சர்லாம் பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஒரு கோவிலுக்கும் ஒரு ஒரு தனித்துவம் இருக்கு அதுமாரி பெருமாள் கோவிலுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தனித்துவம் ஃபுல்லாக வந்து தோட்டக்கலையாக இருக்கட்டும் பூவாக இருக்கட்டும் மலையாக இருக்கட்டும் சில்லுன்னு காற்றா இருக்கட்டும் அவங்களுக்கே அற்பணிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இருக்க ஹிந்து பணக்கார கோவில்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா பெருமாள் கோவில் காசி விஸ்வமூர்த்தி விஸ்வநாதன் கோவில் பத்ம ஸ்வாமி கோவில் சீரடி ஜெகன்நாத் ராமேஸ்வரம் மதுரை ரொம்ப பணக்கார டெம்பிள் அங்கே இருக்கிறவரோட கட்டிடத்தலாம் பார்த்திங்கனா ரொம்ப வியப்பா இருக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும்